ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ம் ஓகே மேடம் இப்போ வந்து நம்மகிட்ட ரெண்டு வேரியண்ட்டில் வந்து ஸ்கூட்டர் வந்து அவைலபிளா இருக்குது இப்போ வந்து எவ்வளோ வெலனா ஒன்று வந்து எய்ட்டி தௌசண்ட் வருது மேடம் இன்னொன்று வந்து ஒன் லாக் டுவெண்ட்டி தௌசண்ட் மேடம் உங்களுக்கு என்ன அமௌண்ட்டில் மேடம் பார்க்குறீங்க ஓகே மேடம் இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னால் பேட்ரியை உங்களுக்கு வந்து அப் டு ஃபார்ட்டி கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஓகேவா மேடம் அது அது போக இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படி பேட்ரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபிளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் லாங்கில் போகிறதுக்குலாம் ஓகே மேம் அது வந்து உங்களோடய விருப்பம் தான் நீங்கள் வாங்குகிறது அது அது தனியாக ஒரு டென் தௌசண்ட் வரும் மேடம் ஓகேவா மேடம் இப்போ அது போக இது வந்து நம்மகிட்ட ம் ஓகே மேடம் இப்போது வந்து நீங்கள் இஎம்ஐயில் வாங்க போகிறீங்களா எவ்வளோ மேடம் அமௌண்டு வச்சுருக்கீங்க கையில் ஓகே மேடம் இப்போ இருவதாயருவா வச்சிருக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ்க்குள்ள பிளான் சொல்கிறேன் டூ இயர்ஸ்க்குனா எப்படின்னா ஒன் மன்த்துக்கு வந்து ஃபா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் வந்து பே பண்ணுற மாதிரி மாட்டம் இருக்கும் மேடம் டூ இயர்ஸ்க்கு நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணிக்கிவோம் ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து மூணு கலரு அவைலபிளாக இருக்குது மேடம் ரெட்டு எல்லோவ் பிளாக் மூணு கலரு இருக்குது மேடம் உங்களுக்கு என்ன கலரு மேடம் தேவைப்படுது ஓகே மேம் இப்போ அது போக இப்போ வந்து நீங்கள் வரும்போது யாரு பேரில் வந்து வண்டி எடுக்கப் போகிறிங்களோ அவங்களோட டீட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க மேடம் பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க மேடம் ஓகேவா மேடம் ம் ம் எவ்வளோ இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க மேடம் நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் வச்சுருக்க வச்சுருக்கேன்னு சொன்னீங்க அதுவே எடுத்துகிட்டு வாங்க மேடம் ஓகே தான் மேம் இல்லை மேடம் நீங்கள் வந்து பாருங்க மேடம் இப்போதிக்கி நம்மகிட்ட எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி இப்போ உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்க ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் யூ